ஹலோ நீங்கள் பர்வின் டெய்லரா நாங்கள் ட்ரீனிட்டி ஸ்கூல்லந்து கால் பண்ணுறோம் எங்கள் ஸ்கூல் ஆனுவல் டே ப்ரோக்ராமுகாக உங்கள்கிட்ட தான் ஸ்டிச் பண்ணலானு இருக்கோம் ஒரு சிக்ஸ்டின் செட் ஃபேன்சி டிரஸ் வேணும்

நாங்கள் நெக்ஸ்ட்டு மந்த் ஃபிஃப்டீன் வச்சிருக்கோம் ஓகே நீங்களே கிளாத்ஸ் ரெடி பண்ணிவிட்டு ஃபேன்சி டிரஸ் ஸ்டிச் பண்ணி கொடுப்பிங்ளா இல்லை நாங்கள் கிளாத் வாங்கி கொடுக்குட்டுமா ஓகே நீங்கள் வந்து அவங்க செவத் ஸ்டாண்டர்ட் செவத் ஸ்டாண்டர்ட் பண்ணுறாங்க நீங்கள் ஃபேன்சி ஃபேன்சி டிரஸ்ஸாக நீங்கள் ஏ உங்கள்கிட்டயே எப்படியும் ஸ்டிச் பண்ணுறது இருக்கும் அதை மாடல்ஸ் காமிங்க நாங்கள் அதை பார்த்து சூஸ் பண்ணுறோம் ஓகேங்க ஓகேங்க ஓகே அப்புறோம் நீங்கள் வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு வரிங்களா இல்லை நாங்கள் ஸ்டூடண்ட்ஸு அங்கே கூப்பிடுட்டு வரட்டுமா

ஓகேங்க ஓகே ஓகேங்க ஃபிஃப்டீன் செட்டோ செட்டுக்கும் எவ்வளோ காஸ்ட்டாகும் டோட்டலாக ஓகே ஓகே சரிங்க நீ நீங்கள் எப்போ வருவிங்க ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் நீங்கள் பேட்டர்ன் சென்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ